குட் ஆஃப்டர் நூன் நீங்கள் வந்து இந்த ஹவுஸ் பு்ரோக்கர் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஏரியாவில் நான் வந்துட்டு அழகப்பா யூனிவர்சிட்டியில் இப்போ படிச்சுட்ருக்கேன் எனக்கு எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு வீடு வேணும் உங்களால் பார்த்து தர முடியுமா ஆ ரெண்டு பேர் மட்டும் தங்கிற மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரீயாக ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட்குள்ள பார்க்கற மாதிரி ஒரு வீடு இல்லை நாங்கள் பிகாஸ் நாங்கள் காலேஜ் படிக்கிறதுனால எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் கம்மி தான் அங்க ஹாஸ்டல் செட்ட ஆாக இல்லாதறதுனால நாங்கள் வெளியே இப்போ ரூம் எடுக்கலாம் நீங்கள் அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து தான் முடியுமா அப்படியா சரி நீங்கள் ஓகே நீங்கள் வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்கக்கிட்ட நெக்ஸ்ட் லைனில் வரேன் ஆ ஓகே தேங்க் யூ